நான் வந்து ஒரு பெரிய குழுவிற்கு வந்து ச உணவு சமைக்கிறேன் சமச்சியிருக்கேன் அது வந்து என்னோட நான் வந்து ஒரு வீட்டில் வாடகைக்கு தங்கும்போது கீழே உள்ளவங்க வந்து கீழே உள்ள பையனுக்கு வந்து பிறந்த நாளுனால் எல்லாரையும் வர சொல்லியிருந்தாங்க அப்பம்போது வந்து உணவு வந்து சமைச்சேன் அப்போ வந்து கொஞ்சம் கடினமாக ஒரு ஆள் சமைச்சி சமை ஒரு ஆள் நான் மட்டுந்தான் சமைச்சேன் மீதியெல்லாம் காய்கறி கட் பண்ணி கொடுத்தாங்க ஒரு ஆள் சமைக்கிறனால அது வந்து கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் செஞ்சு முடிச்சிவிட்டோம் அப்படின்னா ஆர்ட்ரு பண்ணுறத விட கையில செஞ்சு கொடுத்தோம்னா டேஸ்ட் இருக்கும் செஞ்சு முடிச்சிவிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஃப்ரீயாக தெரியும்